நான் ஆன்லனில் குர்த்திஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு டூ ஆர் த்ரீ டைம் யூஸ் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் போட்டோடனே அந்த கலர் ஃபுல்லாக ஃபேடாகிடுச்சி அது மட்டுல்லாமல் அந்த குர்த்திஸில் வந்துட்டு ஒரு செக் ரெண்டாவது தடவைக்கு மேலே போடும்போதே அந்த தையலெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நான் எகைன் போய் டெய்லர் கிட்ட கொடுத்தேன் தையல் போட்டு வந்து தான் யூஸ் பண்ணேன் அதுல்லாமல் என் நகம் பட்டாலும் சரி இல்லை எங்கேயாச்சும் கம்பியில் பட்டாலும் சரி இழுத்து அந்த துணி ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு அதுல்லாமல் அந்த துணி ரொம்ப சுருக்கமாகிருச்சி